நீங்கள் ஃபோக் டான்ஸ் அகாடமிங்களா எனக்கு இந்தமாதிரி ஒன் மந்த்தில் ஒரு ஃபங்க்ஷன் வருது அந்த ஒன் மந்த்தில் நான் ஃபோக் டான்ஸ்ஸை கற்றுக்கணும் ஒன் மந்த்தில் கற்றுக்க முடியுங்களா ஆ சரிங்க அக் நான் ஒரு ஒர்க் போய்கிட்ருக்கேன் அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வெ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ப்ராக்டிஸ் பண்ணணுங்கள் எத் எத்தனை நாள்லேங்க பண்ண முடியும் ஆ அப்புறம் எத்தனை ஹவர்ஸில் நீங்கள் இது பண்ணுவீங்க ஆ சரிங்க ஆனால் எனக்கு இந்த ஒன் மந்த் எனக்கு ஒன் மந்த்துங்கிறனால ஒரு ஆஃப் டே வேணுங்களேங்க ஆமாங்க ஆ ஆ சரிங்க மேம் மேம் அதுக்கப்புறம் ஃபீஸெல்லாம் எவ்வளோங்க மேம் இது பண்ணுவீங்க பர்சண்டேஜ் ஆ சரிங்க மேம் எத்தனை பர்சண்டேஜ் மேம் டிஸ்கௌண்ட் பண்ணுவீங்க மேம் டென் பர்சண்டேஜ் தான் டிஸ்கௌண்ட் பண்ணுவீங்களா ஆ ஓகேங்க மேம் அப்போ நீங்கள் டான்ஸ் சொல்லி கொடுப்பிங்களா இல்லை உங்கள் மூலயமா நிறைய பேர் வேறு ஒருத்தவங்கள் சொல்லி தருவாங்களா மேம் ஆ எத்தனை பேட்ச் மேம் இருக்குது உங்கள் இதில் ஆ சரிங்க மேம் ஆ சரிங்க மேம் ஆ ஓகேங்க மேம் ஆ ஓகேங்க மேம் மேம் அதுக்கேற்ற மேம் அது அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் கோடெல்லாம் என்னங்க மேம் ஆ ஓகேங்க மேம் மேம் அதுக்கும் தனிங்களா தனியாக அமௌண்ட் பே பண்ணுங்களா ஆ சரிங்க மேம் மேம் மேம் எந்த வீக்லிருந்துங்க மேம் ஸ்டார்ட் பண்ணலாம் மேம் இந்த வீக் கொஞ்சம் ஃபங்க்ஷன் வேலையாக இருக்கிறனால நெக்ஸ்ட் வீக் பார்க்கட்டுங்களா ஆமாங்க மேம் எனக்கு இதுதாங்க மேம் வாட்ஸ்அப் நம்பர் ஆ கண் ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் ஆ ஓகேங்க மேம் ரொம்ப தேங்க்ஸ் மேம் ஆ ஓகேங்க மேம் கண்டிப்பாக அங்கே வரேங்க மேம் நெக்ஸ்ட் வீக் வரேங்க மேம் நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே வரேங்க மேம் ஆ ஓகேங்க மேம் ஆ சரி ஓகேங்க மேம்